என்னோடய பொழுதுபோக்கு டூர் போகிறதுதான் ஒவ்வொரு ஊராக டூர் போவேன் அதுக்கு எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ஃபுல் சப்போட் எந்த ஊர் போணும்னு ஆசைப்பட்டாலும் இண்டியாவில் ஏன் எதுக்குனு கேட்கமாட்டாங்க ஒரு வாரம் ஆகுனாலும் சரி போய்ட்டு வா அப்படினு சொல்லுவாங்க எல்லா ஸ்பான்சர்ஸும் அவங்கதான் பார்ப்பாங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அண்ணனுங்க மூணு பேர் இருக்காங்க எல்லாருமே வந்து எனக்கு ஃபுல் சப்போட்டாக இருக்கிறாங்க அவங்கலாம் வந்து மோஸ்ட்லி பொழுதுபோக்காக உள்ளூர்லே எங்கேயாச்சும் வெளில போய்ட்டு வருவாங்க ஆனால் நான் அப்படி கிடையாது ஒவ்வொரு ஊராக போவேன் இந்தியாவில சுற்றி பார்க்காத இடமே கிடையாது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெமரிஸ் நம்மளோட கடைசி காலத்தில் அந்த மெமரிஸ்தானே நம்ம கூட இருக்கும் அந்த ஒரு கான்சப்ட் தான் என்னோடய அது போலவே வீட்லேயும் சொன்னேன் அவங்க சரி உனக்கு பிடிச்சத பண்ணு நீ எங்கே வேணுணா போ உன்னோட பொழுதுபோக்குக்கு அந்த மாதிரி சொல்லி அவங்க ஃபுல் சப்போட்டாக இருக்கிறாங்க டூர் போகிற எக்ஸ்பன்சஸ் அங்கே போய் ஸ்டே பண்ணுறது ட்ராவல் எக்ஸ்பன்சஸ் எல்லாமே அவங்கதான் ஸ்பான்சர் பண்ணுவாங்க ஒவ்வொரு டூருக்கும் மினிமம் டென் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி தௌசண்ட் ஆகும் எல்லா இதுக்கும் அவங்கதான் கொடுப்பாங்க இது வரைக்கும் ஒரு இருபது டூர்க்கு மேலே போய்ட்டு வந்துருக்கேன் ஒவ்வொரு ஸ்டேட்டாக எல்லா ஊருக்கும் போனேன் ஒவ்வொரு புதுவிதமான மக்களை பார்ப்பன் நல்ல டைம் பாஸாக இருக்கும் ஒவ்வொரு மொழியில உள்ளவங்க அவங்கவுங்க கல்ச்சர் அதெலாம் தெரிஞ்சிக்க ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட் டைம் காஷ்மீர் போய்ட்டு வந்தேன் அதெலாம் மறக்க முடியாத மெமரிஸ் மகாராஷ்டிரா போய்ட்டு வந்தது மும்பை போய்ட்டு வந்தது தெலுங்கானா போய்ட்டு வந்தது கேரளாவுல போட்டவுஸ்ல இருந்தது ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போகலாம் அந்த மாதிரி நிறைய இருக்குது எல்லாத்துக்கும் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க நீ போயிட்டு வா உனக்கு எது சந்தோஷத்தை தருதோ அதை செய் அதே டைம்ல வந்து ஒரு பக்கம் ட்ராவலாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சினிமாஸ் எந்த ஒரு சினிமாவாக இருந்தாலும் அது ஒரு வாரத்துக்குள்ளே போய் பார்த்துருவன் எல்லா மூவிஸும் பார்ப்பன் அதுக்கு ஃபுல்லாக வீட்டில தான் ஃபேமிலியோட கூப்பிட்டு போவாங்க அதுக்கப்பறம் லோக்கல்ல பீச் போவேன் வீக்லி ஒன்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கூட அது நல்ல டைம் பாஸாக இருக்கும் எல்லாத்துக்கும் வீட்டிலதான் ஸ்பான்ஸர் ஒவ்வொரு ஊரும் போகிறது ஒவ்வொரு மக்களை சந்திக்கிறது எல்லாருக்கும் அது கொடுத்து வைக்காது அந்த மாதிரி ஒரு மறக்க முடியாத நினைவுகளை தரும் அந்த மாதிரியே பழகிட்டு இருக்குது இன்னும் போவேன் நிறைய போக வேண்டிய ஊர் இருக்குது ரீசன்ட்டாக கூடயும் ஃபாரின் போய்ட்டு வந்தேன் தாய்லாந்து மலேசியா அதுக்கும் எல்லாமே வீட்டிலதான் ஸ்பான்சர்ஸ் அண்ணனுங்க ரொம்ப சப்போட்டாக இருப்பாங்க எங்களால் போக முடியல எங்களுக்கு டைம் கிடையாது நீயாச்சும் போய்ட்டு வரணுனு ஆசைப்பட்ற தாராளமாக போய்ட்டு வா அப்படின் சொல்லி ஒவ்வொரு அண்ணனும் சப்போட்டாக இருக்கிறாங்க அதனால இன்னும் நிறையா ஊர் போகணுன் ஆசைப்பட்றன் அடுத்து யூஎஸ் போகலானு கூட இருக்கேன் பட்ஜெட் தான் கொஞ்சம் பெருசு அதுக்கும் வீட்டில ஸ்பான்சர் பண்ணுறேன்ருக்காங்க தென் உலகத்தையே சுற்றி பார்க்கணுன் ஆசைப்பட்றன் ஒவ்வொரு ஊருக்கும் போய்ட்டு வரதுக்கு எவ்வளோ செலவானாலும் அந்த செலவை பற்றி கவலைப்படாத உனக்கு எது சந்தோஷமோ அதை செய் பொழுதுபோக்குக்காக நிறையா செலவு பண்ணுறன் இருந்தாலும் அதுதானே கடைசியில நம்ம நமக்கு எப்படி சொல்கிறது ஒரு மெமரியாக இருக்கும் மற்ற எதுவுமே இருக்காது இப்போ எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் செலவு பண்ணுறோம் வேலைக்கு போகிறோம் வரோம் அது அன்னையோட போய்டும் ஆனால் இந்த மாதிரி டூர் போகிறது ஃப்ரெண்ட்ஸுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெளில ஊர் சுத்துகிறது ஃபேமிலியோட வெகேஷன் போகிறது லைக் ஏற்காடு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் நிறையா போகிறதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறைய போய்ட்டு போய்ட்டு வரன்